ஹலோ ஆ வணக்கங்க நான் ஒரு அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிங்கள் நீங்கள் லேண்ட் ப்ரோக்கர் தானேங்க சரிங்க நமக்கு ஒரு இடம் ஒன்று வேணுங்க வீடு கட்டுற மாதிரி நல்லா ஒரு தண்ணி சவுகரியம் ஸ்கூல் பக்கத்தால் இருக்கிற மாதிரி மற்றபடி பக்கத்தில் வீடு கீடெல்லாம் நிறையா இருக்கிற மாதிரி வேணுங்க என்ன அமௌண்ட் ஆகும் என்னங்கிறது பார்த்து நீங்கள்தான் சொல்லணும் நல்ல இடமாவும் இருக்கணுங்க

ஆ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க ஆ சரிங்க

சரிங்க ஆ அந்தமாதிரியே இருக்கட்டுங்க நல்ல இடமாவும் இருக்கணுங்க காற்றோட்டம் வர மாதிரி சரிங்க

சரிங்க சரிங்க

எல்லாம் பக்கம் பக்கமாகவே இருக்குதுங்களா சரிங்க

சரிங்க ஆ சரிங்க மூன்றரை வரைக்குங்களா சரி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் எனக்கும் கொஞ்சம் தரமானதாகவும் கொஞ்சம் சவுகரியம் இருக்கிற மாதிரியும் வேணுங்க

ஆ சரிங்க சரி சரிங்க சரிங்க இல்லை இல்லைங்க இங்கே இடத்த பார்த்துட்டோம்னா சீக்கிரம் பண்ணிக்கலாங்க அதுக்கெல்லாம் கையில் காசு இருக்குதுங்க கரெக்டாக சீக்கிரம் முடிச்சுக்கிலாங்க ஸ்பாட் கிரையம் பண்ணிக்கலாங்க சரிங்க சரிங்க சரிங்க சரி சரிங்க ஆ அதெல்லாம் கொடுத்துர்லாங்க அதெல்லாம் எதுவும் பிரச்சினை இல்லைங்க சரிங்க ஆ இன்றைக்கி செவ்வாய் செவ்வாய் கெழம புதன் கெழம நல்ல நாளுங்களா சரிங்க நான் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் போட்டு விடட்டுங்களா

சரிங்க சரிங்க ஆ சரிங்க

சரிங்க ஆ சரிங்க சரி வெச்சுர்ட்டுங்களா